உள்ளூர் மொழிகளில் அப்படினு பார்த்திங்கனா இருக்கவே இருக்குது கண்டிப்பாக யூடியூப் சேனல்கள் ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா யூடியூப் மூலயமா வந்து பார்த்திங்கனா அவங்களோட சேனலை க்ரீயேட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் ஐடியா வந்து பார்த்திங்கனா பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் சோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நம்ம உள்ளூர்லயும் பார்த்திங்கனா ஒரு சில பேர் இருக்காங்கள் தமிழ்டெக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் ஸோ இவரு வந்து பார்த்திங்கனா எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம வாங்குற கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம வாங்குற மொபைல் ஃபோன்ஸ் இதெலாம் வந்து பார்த்திங்கனா இவரு எப்படிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு சேனல்லா வந்து இவரு வந்து அதை வந்து பயன்படுத்திகொண்டு இவரு வந்து பார்க்க கூடியவர்களுக்கும் இப்போது நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இவரோட சேனலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன் எப்படிருக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு இவரு கண்டிப்பாக ஒரு மிக இன்னும் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்னா கண்டிப்பாக தராது அதை தவிர பார்த்திங்னா இருக்குது கண்டிப்பாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படினு பார்த்தீங்கனா உண்மையாகவே இன்னும் திரைப்படங்கள் காட்சிகள் எல்லாமே நிறைய வந்துனுதானிருக்கு டிவிகள் யூஸ் பண்ணோம் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம் கண்டிப்பாக வந்து வந்து பார்த்திங்கனா ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம அந்த நிகழ்ச்சிகள் அபாரமாகவே இருக்குது அப்படினு தான் சொல்லுவேன்